செடிகளை வளர்க்க வந்து ம எங்களை எங்கள் ஊர் மண்ணே வந்து செடிகளை வளர்க்குறதுக்கு ஒரு ஏற்ற மண் செம்மண் அதனால் அதில் செடி வச்சோம் அப்படின்னாலே எந்தவிதமான உரமுமே பயன்படுத்த தேவையில்லை செடிக்கு பர்ஸ்ட் தரத்தில் உள்ள மரமாக உள்ள உரம் மண் வந்து செம்மண்தான் அதனால் எனக்கு அதில் ரோஜா செடி மல்லிகை பூவாயிருக்கட்டும் மற்ற இதர காய் செடிகளாக இருக்கட்டும் கத்தரிக்கா அவரைக்காய் முருங்கக்காய் வாழைமரம் எல்லாமே வந்து எல்லா செடியுமே நான் வீட்டில வச்சிருக்கேன் எல்லா செடியுமே வந்து மண்ணே வந்து ஒரு தனியான உரந்தான் அது அதையும் தாண்டி நான் என்ன உரம் பயன்படுத்துகிறேன் அப்படின்னா இயற்கையான உரங்கள் அதாவது நான் காய்கறி நறுக்கறதில் வரக்கூடிய காய்கறிகள் ஸோ அதுகளை வச்சு நான் என்ன பண்றேன் அப்படின்னா உரம் ரெடி பண்ணி நானே தயாரிச்சு போட்டுகிட்டிருக்கேன் கூடுதலாக நான் என்ன உரம் போடுவேன் அப்படின்னா மண்புழு உரம் மட்டும் கூடுதலாக நான் வந்து சேர்ப்பேன் ஏன்னா இப்போதைக்கு இருக்கிற மண்ணில் வந்து மண்புழு உரம் அதுதான் வந்து முக்கியம் அப்படின் சொல்லி நான் நினக்கிறேன் அதுக்கப்பறம் பூச்சிக்கொல்லி மருந்துகள் சில சில பூச்சிக்கொல்லி மருந்துகள் நான் பயன்படுத்துவேன் அதாவது பூச்சி வரக்கூடாது அப்படிங்கறக்காண்டி இந்த சுண்ணாம்பு தெளிக்கிறது அந்தமாதிரி மருந்துகள் நான் உபயோகப்படுத்துவனே தவிர வேற வேற எந்த உரங்களுமே நான் செடிகளுக்கு உபயோகப்படுத்தலை ஆனால் என்னோட செடிகள்ல எல்லாமே ஆரோக்கியமாகவும் செழிப்பாகவும் வளருது அதனால் நான் எந்த விதமான கூடுதலான உரங்கள் எதையுமே நான் வந்து பயன்படுத்தலை என்னோட மண்ணே வந்து சிறப்பான உரந்தான் அப்படின் சொல்லி நான் நம்புகிற அந்த மண்ணை வைத்து தான் நான் எல்லா செடியுமே பயன்படுத்துகிறேன்